ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா ஆமாம் ஆமாம் ஆமாம்

ஆ கோச்சிங் கொடுக்குறோங்கம்மா நீங்கள் எந்த மாதிரி இது ரன்னிங்கன்னா நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு ஆயிரம் மீட்ரு இருக்குது ஆ ஓகே ஆ ஆ

இல்லை இது அமௌன்ட்டு பெரிய அமௌன்ட்லாம் இல்லைங்க மாசோம் ஐநூறுரூவாதா ஃபீஸு மாசோம் ஐநூறுரூவா ஃபீஸு நீ நீங்கள் வந்து எப்படி எங்களுக்கு நாங்கள் சொல்கிற ட்ரைனிங்லாம் கரெக்டாக பண்ணிங்களாக்க நீங்கள் சீக்கிரமாக ஸ்கில்லி டெவலப்மன்ட் பண்ணிக்குன்னு நீங்கள் அடுத்த லெவல்க்கு மேட்ச்சுக்லா வெளில நடக்கிறப்பல்லா கூட்டு போவோம்

சரி சரி நீங்கள் ஸ்கூல் லெவெல் ஆடிருக்கீங்களா இல்லை ஸ்டேட் லெவெல் ஆடிருக்கீங்களா ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்மா அதெல்லாம் ஒன்று இல்லை நீங்கள் வாங்க டெய்லி காலையில் அஞ்சு மணிக்குலா க்ரௌன்டு வந்துடுங்க ஓ அஞ்சு டூ ஆறு வந்து ரன்னிங்கு சும்மா லைட்டாக வார்மப்பு அதுக்கு மேலே ஃபிட்னஸு ஒரு அரை மணி நேரம் ஃபிட்னஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைமிங் வச்சு உங்களை ஓட வைப்போம் இந்த எ என் எவ்வளோ டைமிங் வரீங்க இன்னோ எவ்வளோ டைமிங் குறைக்கனுன்ட்டு நீங்கள் டெய்லியும் ரன்னிங் ஓடுறத பார்த்துட்டு தான் உங்களுக்கு வேறு வேறு ஸ்கில்லு சொல்லி கொடுக்க முடியும் அதுக்கு நீங்கள் ம மண்டே மண்டே க்ரௌண்டு வந்துடுங்க ஆ மண்டே க்ரௌண்டு வந்துடுங்க காலையில் அஞ்சு மணிக்கெலாம் க்ரௌண்ட்டில் இருக்கணும் ஆ ஆமாம் ம் சரிங்க இல்லை ட்ரெஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு கம்ஃபர்டபுலான ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்கிக்கோங்க அது லோயரு ஷார்ட்ஸு டீஷர்ட்டு ஆமாம் ஆமாம் அது மட்டும்தா நாங்கள் வாங்குவோம் ட்ரெஸ்லாக நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம் ஆ ஆமாம் நீங்களே தான் வாங்கணும் நாங்கள் ஸ்கில் டெவலப்மன்ட்டு மட்டும் பண்ணுவோம் மற்றபடி எல்லா உங்களது தான் ஆ ஓகேங்க ம் தேங்க்ஸ்